ஹலோ வசந்தபவன் ஹோட்டலுங்களா ஆமாங்க சார் நான் பிரிட்டோ பேசுகிறேன் விழுப்புரத்துலேருந்து பேசுகிறேன் எனக்கு வந்து லன்ச்சு மதியம் வேணும் ஆட்ரு எடுத்துக்கிறீங்களா சார் சரிங்க சார் எனக்குங்களா ஃபிரைட் ரைஸ் ரெண்டு பிளேட்டு பிரியாணி ரெண்டு பிளேட்டு எக் ரைஸ்ஸு காடை கௌதாரி இதெல்லாம் இருந்தாக்கா கொஞ்சம் அனுச்சிவுட்ருங்க சார் நான் நேராலாம் வர முடியாதுங்க சார் டோர் டெலிவரி பண்ணிவிட்ருங்க கொஞ்சம் ஏன்னால் அங்கே ஆள் இல்லை நீங்கள் டோர் டெலிவரி பண்ணிவிடுங்க அதுக்கு ஏற்ற பேமெண்ட்டு கூட நாங்கள் எக்ஸ்ட்டா பண்ணிடுறோம் ஆ அட்ரஸ்ஸுங்களா சார் அப்படியே சொல்கிறேங்க சார் நம்பர் இருபத்திமூணு பிள்ளையார் கோவில் தெரு காம்ப்ள கிருஷ்ணா காம்ப்ளக்ஸுங்க சார் கிருஷ்ணா காம்ப்ளக்ஸில் வந்து செகேண்ட் ஃப்லோரு ஆமாங்க சார் அதில் வந்து நாலாவது ரூமுங்கள் சார் சரிங்க சார் சரிங்கள் சார் ஆமாங்கள் சார் டைமிங்க்கு கொஞ்சம் எடுத்துனு வந்துருங்க ஏன்னால் போன டைமே லேட்டாக வந்துருச்சுங்க நீங்கள் டைமிங்க்கு வந்து எடுத்துன்னு வந்துருங்கள் பார்சலும் வந்து கொஞ்சம் கரெக்டாக நீட்டாக பண்ணி அனுப்புங்க சார் போன டைம் வரும் போது ரொம்ப பிரித்து சாப்பாடுலாம் டேமேஜ்ஜாக இருந்துச்சுங்க அது வந்து இங்கே வேறு கெஸ்ட்டுங்களுக்கு வந்து கொஞ்சம் பிரிக்கும் போது அன்கம்ஃபர்ட்டபுலா இருந்தா மாதிரி இருந்துச்சு அதனால கொஞ்சம் பார்சல்லாம் கொஞ்சம் நீட்டாக கொஞ்சம் பண்ணி அனுப்புங்கள் எங்கள் ஊர் ரோடு கொஞ்சம் அப்படி இப்படிதான் இருக்கும் பார்த்து பத்திரமா வாங்க வந்து வந்து எங்களுக்கு கொஞ்சம் டைமிங்க்கு நீட்டாக வந்து எங்களுக்கு கொஞ்சம் டோர் டெலிவரி பண்ணிவிடுங்க சார் ஓகே சார் ஓகே சார் தேங்க் யூ சார் தேங்க் யூ தேங்க் யூ